எனக்கு வந்து நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லாருக்குதுங்க இருக்குர்ல்லே அது பார்த்தீங்ன்னா இந்த எக்சசைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அத்தனை உடல் பாகங்களும் இயங்கிறனாலே நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாங்க வாய்க்கால் போகுதுங்க அப்புறம் கிணறுங்க அந்த கிணறுலையும் வாய்க்கால் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அதுவும் கிணத்த விட வாய்க்காலில் அது பார்த்தீங்கன்னாங்க எதிர்நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அதனாலைங்க எங்கள் பகுதியில் நீச்சல் அடிக்கிறக்குங்க இந்த கீழ்பவானி வாய்க்கால் பகுதி இருக்குதுங்ளா அதில் ரொம்ப எனக்கு நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு இடங்க அதே மாதிரி எங்கூரில் எல்லா பக்கம் தண்ணி மேலேயே இருக்குதுங்க கிணத்தில் அதனால் கிணத்தில் நீச்சல் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில நீச்சல் அடித்து பழகிடுவாங்க கிணத்துலிங்க அப்புறம் மறுப்டி வாய்க்காலில் போய் நீச்சல் அடித்து பழகுவாங்க